நான் துபாய்க்கு போகிறதுக்காக ஏர்ப்போட்டுக்கு ஊபரில் கேப் ஒன்று புக் பண்ணியிருந்தேன் அவங்க சொல்லியிருந்த டைம்க்கு கரெக்டாக வந்தாங்க அதுல்லாமல் கார் வந்து க்ளீன் அன் நீட்டாகருந்துது வித் ஏசியோடு இருந்தது டிரைவரும் பார்க்க க்ளீன் அன் நீட்டாக இருந்தாங்க அவங்க சொன்ன டைம்க்கு கரெட்டாக வந்திருந்தாங்க என்னை அங்கே பிக் பண்ணி விட்ட டைம் வந்து டென் மினிட்ஸ் முன்னாடியே விட்டுவிட்டாங்க ஃபாஸ்ட்டாகவும் போனாங்க சேஃபாகவும் இருந்தது டிரைவ் எனக்கு ரொம்ப பர்ஸ்னலாக பிடிச்சிருந்துது அவங்க சார்ஜ் பண்ணிண அமௌண்ட்டும் அவங்க சொல்லியிருந்த அமௌண்ட் தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க இதே ஒரு வேளை லோக்கலில் நான் வந்து கேப் எடுத்திருந்தேனா அவங்க நம் டைம்க்கு கிடச்சிருப்பாங்களான்னு தெரியலை அப்படியே கிடச்சிருந்தாலும் என் கிட்டே பேரம் பேசியிருப்பாங்க அதுல்லாமல் நான் எடுத்துகிட்டு போகிற திங்ஸ் மிஸ்ஸாயிருந்துச்சுனா அவங்கள கண்டுபுடிச்சு வாங்குறதுக்கே எனக்கு ரொம்ப லேட்டாகியிருக்கும் இதே நான் புக் பண்ணி போயிருந்ததுனால நான் சப்போஸ் எந்த திங்ஸாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா இன்ஃபாம் பண்ணி கேட்டிருந்தேனா உடனே கிடச்சிருக்கும் லோக்கலில் சேஃபாகவும் இருக்காது பிளஸ் க்ளீனாகவும் இல்லை ஸ்லோவாகதான் போனாங்க நம்ப அவசரத்துக்காக அவங்க ஃபாஸ்டாகவும் போகலை அதனால ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுணா புக் பண்ணி போகிறதுதான் பெஸ்ட்